ஹலோ நான் சாந்தகுமாரி பேசுகிறேங்க டிஎன் பாளையத்துலேருந்து நேற்று காருக்கு புக் பண்ணிருல புக் பண்ணியிருந்தேங்க இன்றைக்கு குடும்பமாக வெளியில் போகணுன்னு சொல்லிவிட்டு உங்களை ஏழு மணிக்கே வர சொல்லியிருந்தோம் இங்கே இப்போ இப்போ இதுவரைக்குமே வர்லை டைம் பதினொரு மணி ஆகிடுச்சு அப்படிங்களா நாங்கள் நாலு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டுருக்குறோங்க நேற்று உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்த கொடுத்து தான் புக் பண்ணியிருந்தேன் ஓகேங்க கேன்சரும் ப கேன்சல் பண்ணிடலாங்க நான் அட்வான்ஸ் பண்ணதை எனக்கு ஜிபே பண்ணிவிட்றிங்களா அப்படி இல்லைன்னா பேங்க்குக்கு அனுப்பிச்சி விட்ருங்க சரி ஓகேங்க இனிமேல் இந்தமாதிரி தவறெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கங்க சரி ஓகேங்க